பண்டிகை இல்லைன்னா மத நிகழ்ச்சிகளுக்காக கடவுள் சிலை நான் செஞ்சதில்லை அந்த அனுபவம் எப்படி இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் சமீபத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரமாண்ட அளவிலான ஒரு ராமர் ராமர் கோவிலை கட்டினாங்க அது பல ஹிந்துக்களோட பக்தி நம்பிக்கை பல வருட கனவுகளுக்கு பிறகு ராமர் கோவிலை கட்டியிருக்காங்க அது இந்தியாவிலுள்ள உத்திரபிரதேசம் உத்திரப்பிரதேஷ்ங்கிற மாநிலத்தில் வாரணாசிங்கிற ஒரு ஊரில் இருக்குது அதாவது வாரணாசிங்கிற ஊருக்கு பக்கத்து ஊர் அயோத்தியா அயோத்தியா என்ற ஊரில் இருக்குது இந்த அயோத்தியாவே இப்போது பக்தி பரவசமாக இருக்குது அந்த ராமர் கோவில் கட்டின கட்டினத்துக்கு அந்த ராமர் கோவில் உள்ள அந்த ராமர் கோவிலில் இருக்கிற ராமர் சிலை மைசூர் மைசூரில் உள்ள ஒரு சிற்பிதான் அந்த ராமர் சிலையை வந்து வடிவமைச்சார் அந்த ராமர் சிலைய வடிவமைத்ததற்கு அந்த மைசூர் சிற்பியை வந்து நாடளவில் வந்து வரவேற்பு கொடுத்து பெருமையாக நினைச்சு அவரை வந்து கொண்டாடினாங்க மக்கள் எல்லாேருமே அவரை கொண்டாடினாங்க இதே வருடத்தில் ஜனவரி இருவத்தி ரெண்டாம் நாள்தான் அந்த ராமர் கோவிலை வந்து பிராண ப்ரதிஷ்டை செஞ் செஞ்சு வைச்சாங்க நிறைய பக்தர்கள் அந்த கோவிலுக்கு சென்று வராங்க இப்போது அப்பேற்பட்ட ராமர் சிலைய செஞ்ச சிற்பி வந்து மைசூர் மைசூரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில்தான் இருந்து பிறந்து வளர்ந்த அவர் அந்த சிலை வந்து பெருசாக இருந்தாலும் அந்த சிலையை செதுக்கின சிற்பி வந்து மிகவும் ஒரு ரசித்து அழகாக அதை வடிவமைத்து அந்த கோவிலுக்காக அர்பணித்து இருக்கார்